எங்கள் வீட்டில் மல்லிகை முல்லை எல்லா செடியும் வச்சேன் மா மாமரம் நட்டேன் முருங்கை மரம் நட்டேன் வீட்டில் தோட்டத்தில் எங்களுடைய தோட்டத்தில் நெல்லிக்கனி வச்சேன் மல்லிகைப்பூ முல்லைப்பூ நிறையா பூத்துச்சு டெய்லி பூ தொடுத்து தொடுத்து சாமிக்கு வைத்தேன் நானும் வைத்துக்கொண்டேன் என் எனக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுத்து சந்தோசப்பட்டேன் முருங்கை மரம் வச்சேன் நிறைய காய் காய்ச்சது முருங்கையில் நிறைய பலன் இருக்கு முருங்கை வந்து சூப்பு குடிக்கலாம் முருங்கை இலையில் முருங்கை காய் வந்து பொரியல் பண்ணலாம் சாம்பார் வைக்கலாம் முருங்கை வந்து அவ்வளோ ஒரு புரோட்டீன் சத்து நிறைய இருக்குது எல்லாமே அந்த வந்து எல்லாத்துக்கும் நம்பளும் சாப்பிடலாம் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு வந்து டெய்லி முருங்கை கீரை சூப்பு முருங்கை கீரை பொரியல் முருங்கை கீரை சாம்பார் அதெல்லாம் வைத்து கொடுத்தால் பிள்ளைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும் வாழை மரம் வாழை மரம் வைத்தேன் நிறைய காய் காய்ச்சது பூ பூத்துச்சு அதில் உள்ள கா அதில் உள்ள காய்கள் வந்து நான் நான் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தேன் நான் வந்து வீட்டில் ச வீட்டில் சமைச்சேன் விரத தினத்தில் எல்லா எலையும் நம்பளும் பறிச்சு நம்பளும் விரதத்துக்கு பயன்படுத்தலாம் வாழைப்பூ வந்து கூட்டு ஆக்கலாம் பொரியல் பண்ணலாம் அதுவும் நம்ப உடம்புக்கு நிறையா சத்துக்கள் நிறையா நிரஞ்சி இருக்கு வாழை தண்டும் அதே மாதிரி சட்னி அரைக்கலாம் வாழை தண்டு சூப்பு குடிக்கலாம் நானும் பிள்ளைங்களுக்கும் போட்டு கொடுத்தேன் நானும் சாப்பிட்டேன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷப்பட்டேன் வீட்டில் நெல்லிக்கனி இருக்குது நெல்லிக்கனி வைத்தேன் அதே மாதிரி நெல்லிக்கனி வந்து நிறைய சத்து நிறைய அதில் சத்து நிறைய நிரஞ்சி இருக்கு அதுவும் பா ஏன் பசங்களுக்கு நிறைய கொடுப்பேன் பசங்களை ஸ்கூலுக்கு போகற பசங்கள்கிட்ட்ட கொடுத்து அனுப்புவேன் உங்களுடைய நண்பர்க்கு எல்லாருமே நீனும் கொடுப்பா நீனும் சாப்பிடு ஒன்றோடைய நண்பர்களுக்கும் கொடு அப்படினுட்டு கொடுத்தேன் அதே மாதிரியே பசங்களும் பள்ளி கூடத்துக்கு எடுத்துகிட்டு போயிவிட்டு பசங்கள் வந்து அவனுங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பசங்க தருவாங்க எங்கள் பசங்களும் சாப்பிடுவாங்க அதே மாதிரி எல்லா செடியும் வீட்டில் இருக்கணும் வீட்டில் எல்லா செடியும் வளர்க்கலாம் நெல்லி வாழை எல்லாம் வீட்டில் வளர்க்கலாம் காய்கறி செடியெல்லாம் வளர்க்கலாம் தக்காளி தக்காளி கத்திரிக்காய் வெண்டிக்காய் கொத்தரங்காய் எல்லாமே நான் வீட்டில் தோட்டத்தை வச்சு காய்கறிகள் எல்லாமே வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கு அன்ன அன்னைக்கு அப்போ அப்போதைக்கு அறுத்து சமையல் செய்யலாம் போகலாம் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் நம்பளுடைய சொந்தக்காரவங்க நம்பளுடைய சொந்தக்காரவங்க எல்லாத்துக்குமே நம்பளும் கொடுக்கலாம் நம்பளும் வீட்டில் வந்து டெய்லி பொரியல் பண்ணலாம் சமைக்கலாம் எல்லாமே நம்பளும் எல்லாம் செஞ்சுக்கலாம் வீட்டில் வந்து தென்னைமரம் தென்னைமரம் வச்சு அதே வந்து தான் அதே மாதிரி தென்னைமரம் டெய்லியும் ஒரு இளநி நம்பளும் சாப்பிடலாம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அதை வந்து அந்த கீற்று எல்லாம் அதை அந்த கீற்று எல்லாம் விளக்கமாறு பின்னலாம் தென்னங்கீற்று எல்லாமே தேங்காய் எல்லாமே எல்லாத்துக்கும் பயன்படும் தேங்காயை வீட்டில் சமையல் பயன்படும் அது காய வச்சு நல்லா வெயிலில் காய வச்சு தேங்காய் எண்ணெய் செய்யலாம் நம்பளுடைய சொந்த பந்தத்துக்கு எல்லாத்துக்கும் அனைவருக்கும் நம்ப கொடுக்கலாம் மா வைக்கலாம் மாங்காய் மாங்காய் வீட்டில் வச்சு மா மாங்காக்கு வந்து மாங்காய் காய்ச்சி நிறையா இருந்து அதெல்லாம் பார்க்கும் போது மனசுக்கு ஒரே சந்தோசமாக இருக்கும் சின்ன மாங்கா ஒட்டு மாங்கா ஊறுகாய் மாங்காய் மாங்காய் வகையில் நிறையா இருக்குது நம்ப வீட்டில் வந்து ஊறுகாய் போடலாம் பிள்ளைங்க பள்ளிக்கூடம் எல்லாம் போனாங்கன்னா அங்கே வந்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தலாம் நம்பளும் வீட்டில் கா ஊறுகாய் போடலாம் அதை மாங்காய் வத்தலை காயை வச்சு டெய்லி நம்ப வந்து அந்த கத்திரிக்காய் முருங்கா சாம்பார் கூட செத்து மாங்காஸ் அந்த மாங்காய் வத்தலை குழம்பு வைக்கலாம் மாங்காய் வத்தல் வந்து போட்டு குழம்பு வச்சால் அதுவும் நல்லா நல்லா இருக்கும் அந்தந்த சீசனில் அந்தந்த நம்ப வந்து வெளியில வாங்காத நம்ப வீட்டு தோட்டத்துலையே பயன்படுத்தலாம் மாங்காய் அதே மாதிரி காய்கறிகள் வந்து நிறையா வெண்டிக்காய் கொத்தரங்காய் அவரக்காய் எல்லாமே நம்பலாகவே நம்பலாகவே வீட்டில் எல்லாமே பயன்படுத்திக்கலாம் காய்கறி எல்லாமே நம்ப வெங்காயம் எல்லாமே பயன்படுத்தலாம் வீட்டில் இருந்தே ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு பயனை தரும் மா கொய்யாக்காய் கொய்யாக்காய் கொய்யா வீட்டில் வச்சோம்னா கொய்யா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கொய்யா வந்து எல்லா சா பிரெஷருக்கு சுகருக்கு எல்லாருக்குமே நல்லதாக இருக்கும் கொய்யாப்பழம் நம்பளும் சாப்பிடலாம் மற்றவங்களுக்கு கொடுத்து சந்தோசப்படுத்தலாம் பிள்ளைங்கள் காலேஜ்ஜி பள்ளிகூடம் எல்லாம் போனாங்கன்னா அவங்கள்ட்டையும் நம்ப கொடுத்து அனுப்பலாம் நீங்களும் உங்களோடைய நண்பருக்கு எல்லாத்துக்கும் கொடுங்கப்பா நீங்களும் சாப்பிடுங்கப்பா அப்படினு வீட்டில் நம்ப சொல்லலாம் மாதுளை கன்று வைத்து நிறைய மாதுளை கன்று வைத்து அதே மாதிரியே நல்ல காய் காய்ச்சதுன்னா எல்லாருக்கும் நம்பளும் சாப்பிடலாம் கொடுக்கலாம் மாதுளை கன்று மாதுளை ஜூஸ்ஸு அவ்வளோ ஒரு அருமையான சப்போட்டா மாதுளை எல்லாமே நம்பளுடைய உடம்புக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் அதெல்லாம் மாதுளை ஜூஸு சப்போட்டா சப்போட்டா பழம் எல்லாம் தேன் தேன் சப்போட்டா நல்லா இருக்கும் நம்பளும் அதே மாதிரியே நம்பளும் சாப்பிடலாம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து சந்தோசப்படுத்தலாம் நம்ப பிள்ளைங்கள் ஸ்கூலுக்கு போகும் போது எல்லாத்தூக்கிட்டையும் கொடுத்து எல்லாரும் உங்களுடைய நண்பருக்கு கொடுங்கப்பா அந்த சப்போட்டா கொடுங்க சாப்பிட வச்சு நீங்களும் இதே மாதிரியே உங்க வீட்டு தோட்டத்தில் வளர்க்கணும் ஒவ்வொரு காய் காய் பண்டம் காய் பண்டம் எல்லாமே நீங்களும் வளர்க்கணும் மல்லிகை முல்லை ரோஸு வாழை தென்னை கொய்யா நெல்லி சப்போட்டா மாதுளை நீங்களும் உங்களோடைய வீட்டில் வைங்க நீங்களும் அதனுடைய பலனை பாருங்கள் அதை நீங்கள் அதை பார்த்து சந்தோசப்படுங்க நீங்களும் உங்களோடைய நண்பருக்கு சொந்த பந்தத்துக்கு எல்லாரும் கொடுங்க அப்படினு சொல்லுங்கள் அவங்களுக்கும் அந்த ஆர்வம் வரும் ஆசை வரும் அது மாதிரி எல்லாரும் செஞ்சாங்கன்னா நம்பளோடைய நாடு வந்து பசுமையாக பசுமையாக நல்லா இருக்கும் அப்படினு சொல் சொல்லுப்பா எடுத்து தெரிவிப்பா அப்படினு சொன்னேன் அதே மாதிரியே என்னோட பையன் பையனும் அவனுடைய நண்பங்க நண்பர்கள்கிட்ட சொல்லி சொல்லி எல்லாரும் அதே மாதிரியே என்னுடைய பிள்ளையோட பசங்களோட நண்பர்கள் எல்லாம் அவங்க தோட்டத்திலும் இதே மாதிரியே வச்சு வச்சுருக்குறாங்க அதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கு நமக்கு மனசுக்கு ஒரு நிம்மதியாக ஒரு கவலையாக இருக்கும் போது கூட நம்ப அந்த தோட்டத்தை போய் பார்க்கும் போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதுளை பூ பூத்து மாதுளை பூ காய் அந்த சப்போட்டா அதெல்லாம் பார்க்கும் போது கொய்யா இதெல்லாம் நமக்கு பார்க்கும் போது ஆசையாக இருக்கு இவ்வளோ அழகாக இருக்கிறாங்களே இவங்கெல்லாம் பா அப்படினு பார்க்கும் போதே நமக்கு தண்ணி அவங்களுக்கெல்லாம் ஊற்றனம் அப்படினு ஒரு ஆசை வரும் அந்த மல்லிகை முல்லை ரோஸு இதெல்லாம் சாயந்தர நேரத்தில் பார்க்கும் போது நமக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் நிறைய பூ பூக்கும் சாயந்தர நேரத்தில் தண்ணி ஊற்ற ஊற்ற நிறைய எல்லாம் பசுமையாக அழகாக இருக்கும் சாயந்தர நேரத்தில் பறிச்சு சாமிக்கு வைக்கணும்னு நமக்கு ஆசையாக இருக்கும் அதெல்லாம் நிறையா செய்யணும் மல்லிகை முல்லை ரோஸு சந்தன மல்லி நிறையா அவங்கெல்லாம் நிறையா பூ பூப்பாங்க அவங்கெல்லாம் பார்க்கும் ஆசையாக இருக்கும் நம்பளும் வைக்கலாம் சாமிக்கும் போடலாம் மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம் அதெல்லாம் வந்து ஒரு மனசுக்கு மன நிறைவைத் தரும் அதெல்லாம் பார்க்கும் போது அந்த பசுமையான இடத்த எல்லாம் பார்க்கும் போது நமக்கு வந்து ஒரு ஒரு மன மகிழ்ச்சியை தரும் அதை பார்க்கணும் போலவே நமக்கு ஆசையாக இருக்கும் எப்போ திரும்ப நம்ம தோட்டத்துக்கு போவறது தண்ணி ஊற்றுறது அவங்களகிட்ட எல்லாம் பேசுகிறது வாங்கப்பா வாங்கப்பா உங்களை எல்லாம் பார்க்கும் போது எனக்கு ஜாலியாக இருக்குயா வாங்க வாங்க வாங்க வாங்க வந்துவிட்டிங்களா வாங்க வாங்க வாங்க அப்படினு அதெல்லாம் பார்க்கும் போது அவர்கள்கிட்ட பேசி பேசி நமக்கு மனசுக்கு ஒரு ரிலெக்ஸ்சாக இருக்கும் வாங்க வாங்க வாங்க அப்படினு அவங்களை எல்லாத்தையும் வரவேற்த்து எல்லாம் அவர்களுக்கெல்லாம் தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு எல்லாம் பூ பறிச்சு அந்த காய் காயிகள் கனிகள் எல்லாத்தையும் பறிச்சு அதை சாமிக்கு பூக்களை சாமிக்கு போட்டுவிட்டு அந்த பழங்கள அந்த பழத்தெல்லாம் நம்ப சாப்பிடும் போது காய்கறிகள் எல்லாம் வந்து சாம்பாருக்கு சேர்க்கும் போது நமக்கு ஆசையாக இருக்கும் நம்பளுடைய தோட்டத்தில் நமக்கு இவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குதே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஆசையாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கும் போது வரவேற்க்கும் போது நமக்கு ஒரு ஆசையாக இருக்கும் மனசுக்குள்ளே இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் போயிடும் அவங்கள்கிட்ட பேசும் போதே எல்லாம் நிறைய அவங்கள்கிட்ட எல்லாம் பேசும் போது நம்ப கூட பேசுகிற மாதிரியே இருக்கும் நமக்கு அவங்க ஆ அவங்க பூத்து குலுங்கும் போது நம்ப கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும் நம்பளும் அவங்கள்கிட்ட பேசுனோம்னா நமக்கு மனசுக்கு ஒரு ஒரு நிம்மதியை தரும் நீங்களும் அதே மாதிரியே உங்களுடைய தோட்டத்தில் எல்லா செடியும் வைங்க நீங்களும் அந்த சந்தோஷத்தை நீங்களும் பாருங்கள் உங்களுக்கும் நல்லா புரியும்